வயலில் மோஸ்ட்லி அறுவடைக் காலங்களில் கொக்கு மாதிரியே அலகுடைய கருப்பு நிற கொக்குகள் மாதிடி பார்க்கவே ரொம்ப வே வேறு வகையான கொக்காக இருக்கும் அது வந்து புழு பூச்சி இதல்லாம் உட்கொள்ளும் போதும் வ அந்த கொக்குக்குள்ளே ப ஹேபிட்ஸ் இல்லாமல் இது டிஃப்ரெண்டாக கொத்தும் அது வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது மற்ற அறுவடைக்காலங்களில் வர கொக்கா இருக்கட்டும் காக்காவாக இருக்கட்டும் இல்லை மற்ற ஃபேர்ட்ஸாக இருக்கட்டும் மயில் வரும் இது எல்லாமே எப்படின்னா புழு பூச்சிகளை உட்கொண்டு போயிரும் ஆனால் இது வந்து நெற்கதிரை அந்த புழு பூச்சிங்க தவிர மற்ற உள்ளுண்ணிகள் இந்தமாதிரியான சிறு சிறு வண்டுகள் எதுவுமே விடாமல் அப்சர்வ் பண்ணி அட்டாக் பண்ணி ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட்டில் அது கொத்திட்டு போயிருச்சு நார்மல் கொக்குல விட அது வந்து பல மடங்கு சக்தி வாய்ந்ததாக அந்த கருப்பு நிற கொக்குகள் நார்மலாக நௌ அ டேஸில் எப்போதுமே பாக்கும்போது அப்படின்னா வெள்ளைநிற கொக்குகள் மட்டும்தான் பார்த்துருக்கேன் அறுவடைக் காலங்களில் இந்த தடவை புதுசாக இருந்துது கருப்பு நிற கொக்குகளை கவனிச்சேன் அதோட அழகா இருக்கட்டும் அதோட ஷார்ப்னஸ் இருக்கட்டும் அதோட கூர்மையான கண்களாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப வலுவாக இருந்துது அந்த கூர்மையான கண்களை வைத்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில சுலற்றமாதிரி அப்படியே சுற்றி பார்க்குது பார்த்து அதற்கப்பறம் அந்த இறைய கவ்விக்கொண்டு ஒரு நொடி வெயிட் பண்ணாமல் உடனே பறந்துருச்சு மற்ற கொக்குகள் பொறுத்து இருந்து கொக்கை எடுத்து அதை பிடிக்கிறதுக்குள்ளயே இது அதை தட்டி விட்டு இதை பிடிக்கிறமாதிரி அந்த கருப்பு நிற கொக்குகள் இருந்துது அறுவடைக் காலங்களில் இந்த மாதிரி கொக்குகள் அறுவடை காலங்கள் மட்டுந்தான் வந்துச்சி நான் பார்த்துருக்கேன் மற்ற காலங்களில் இந்த மாதிரி கொக்க நான் பார்த்ததில்ல கூந்தங்குளம் பறவைகள் சரணாலயம் பக்கத்தில் விதவிதமான பறவைகள் வரும் அதில் இந்த கொக்கும் ஒன்று அரியவகை கொக்காக வந்துருந்துது அப்படின்ட்டு ஊர் மக்கள்கிட்ட கேள்விபட்டேன் இதை அந்த கொக்குங்ககிட்ட இது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது கருப்பு நிற கொக்குகளாக இருந்துது கால்கள்லாம் மிக நீளமாக இருந்துது நகங்களுமே பயங்கரமாக இருந்துச்சு அது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாமான முறையில் பார்த்தேன் அந்துல உள்ளதெல்லாம்